உடல் இடைய அதிகரிக்க எங்கள் கிராமத்தில் பார்த்தோன்னா முக்கியமாக பச்சை கறிகள் பச்சை காய்கறிகள் அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க பச்சை காய்கறிகள் உடம்மு நம்மளுக்கு அரை வேக்காட்டில வேக வச்ச காய்கறிகள் எல்லாமே இந்த வெண்டக்காய் பீட்ரூட் முருங்கக்காய் இது எல்லாமே முக்கியமான பங்கு வகிக்கி உடல் இடைய அதிகரிக்கிறக்கு அது மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் கீரை வகைகள் வந்து உடல் இடையை அதிகரிக்க ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொல்லலாம் கீரை வகைகள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் இடையை அதிகரிக்க முக்கியமான பங்கு வகிக்குது அடுத்தது கடலை பருப்பு வகைகள் கடலை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்ற டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட சாப்பிட உடல் எடை ரொம்பவும் அதிகரிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த முளைக்கட்டிய பயிர்கள் பச்சப்பயிறு நிலக்கடலை இது எல்லாமே முளைக்கட்டி சாப்பிட்றது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது உடல் இடைய அதிகரிக்கிறக்கு முக்கியமான பங்கு வகிக்கிதுன்னு எங்கள் கிராமத்தில் சொல்லுறாங்க அடுத்தது விளையாட்டு விளையாட ஓடி ஆடி விளையாடுறது இந்த நீச்சல் பயிற்சி செய்யிறது இது எல்லாமே உடல் இடைய அதிகரிக்கிறக்கு ரொம்ப முக்கியமானதாக எங்கள் கிராமத்தில் சொல்லப்படுது